இப்போ வந்துங்க நிறையா பசங்கள் அதாவது குழந்தைகளே வந்து இப்போது மொபைல் யூஸ் பண்ண பழகிவிட்டாங்கங்க ஆனால் இது வந்து நிறையா இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய செயல் ஏன்னால் கொரோனா வந்த டயமில் இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸெலாம் போச்சு அதனால் யூஸ் பண்ணி பழகிட்டாங்க இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய செயல் இதுக்கு நாம் என்ன பண்ணணுன்னால் அந்த பசங்கள் அந்த குழந்தைங்க வந்து பார்க்காம அதை கம்மி பண்ணுறக்காக நம்ம என்ன பண்ணணுன்னால் அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க பேரன்ட்ஸ் வந்து குழந்தைங்கள வந்து கண்டித்து இந்த மாதிரிலாம் பார்க்காதப்பா இதில் நீங்கள் ரொம்ப டைம் செலவு பண்ணாதீங்க நீங்கள் போய் விளையாடுங்க வெளியே போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணணும் அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்கூலில் வந்து டெய்லியும் ஒரு ஒரு பீரியட் அதாவது நாற்பது நிமிஷன்னா நாற்பது நிமிஷம் பசங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து பீட்டி பீரியட் விட்டுடணுங்க வேறு எந்த ஒரு டீச்சரும் வந்து இது பண்ண கூடாதுங்க இந்த பீட்டி பீரியட் விட்டுவிட்டாவே அதிலேயே அதில் பீட்டி பீரியட் விட்டு அது போன் மொபைல் யூஸ் பண்ணுற பசங்கள் பீட்டி பீரியட் விளையாட்றதே இல்லை அங்கே போய் ஓரமாக உட்காந்துக்குறது பேசுவது இந்த மாதிரி பண்ணுறாங்க அதை வந்து டீச்சரே வந்து கண்காணித்து இந்த மாதிரி உட்காந்து பேசாதீங்கப்பா நீங்கள் போய் விளையாடுங்க நீங்கள் இந்த மாதிரி விளையாடுங்க இதுதான் உங்களுக்கு சான்ஸ் இந்த மாதிரி டயமில் நீங்கள் போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுடணுங்க அதுக்கப்புறம் பேரன்ட்ஸ் வீட்டுக்கு வந்தோவுன்னே கொஞ்ச நேரம் பசங்களை விளையாட வெச்சுட்டு அதாவது பேரன்ட்ஸும் வந்து பசங்கள் கூட கொஞ்ச நேரம் விளையாடணும் இல்லைனா பேரன்ட்ஸ் வந்து அவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா வந்து மொப குழந்தைகளுக்கு வந்து என்ன பண்ணுறதுன் தெரியாது அதனால் மொபைல் எடுத்து வெச்சு உட்காந்து மொபைலில் பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க அதனால் பேரன்ட்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்து இதை கவனித்தாவே போதுங்க இது வந்து தவிர்த்தடலாம் குழந்தைங்கள் வந்து இந்த பார்க்குறத வந்து தவிர்த்தடலாங்க மொபைல் யூஸ் பண்ணுறத வந்து தவிர்த்தடலாம்